நான் ஒரு பைக்கராக எல்லோருக்கும் என்ன சொல்லுவேன்னால் ஃபஸ்ட்டு சேஃப்டி கியர்ஸ் ஹெல்மெட்ஸ் இதெல்லாம் வியர் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போய் அடிபட்ட ஆக்சிடெண்ட் ஆனாலுமே சேஃப்டி கியர்ஸும் ஹெல்மெட்டும் தான் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ப்ரோடக்ட் பண்ணும் அதோடு பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு வெளியில் நிறையா பசங்கள் மத்தியில வந்து ஒரு பிரபலமாக வந்துக்கிட்டிருக்கு ச் ரீசெண்ட் டேஸில் நம்ம டிடிஎஃப் வாசன் அவங்களோட ஆக்ஸிடெண்ட் கூட தெரியும் ஹை ஸ்பீடில் வந்து விழுந்துமே அவங்களுக்கு அந்த சேஃப்ட்டி கியர்ஸும் ஹெல்மெட்டனால் ரொம்ப எந்த ஒரு அடியுமே இல்லாமல் தப்பிச்சுட்டாங்க சின்னச் சின்ன காயத்தோடு இதெல்லாம் வந்து பைக்கர்ஸ்க்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சேஃப்ட்டி மெத்தட்ஸ் ஆகும் அப்பறம் மழை மழை நேரங்கத்தில் ரெயின் லேயர்ஸ் தெர்மல் லேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் வெயிலில் வந்து நம்ம மேக்ஸிமம் பைக்கில் போவது நம்மளோடய ஓன் ரிஸ்க்கில் தான் வந்து சமாளிச்சுக்கணும் அது ஒன்றும் பண்ண முடியாது பள்ளம் மேடு அந்த மாரி அந்த மாதிரி பளேஸ்க்கு வந்து தனித்தனி அட்வென்ச்சர் பைக்ஸுகள்லாம் இருக்குது அந்த மாதிரி பைக்கை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்க வேண்டிய தான் மற்றபடி நம்ம நார்மலான பைக் எடுத்துகிட்டு போய் நான் பள்ளத்தில் ஓட்டுவேன்னால் அப்புறம் பள்ளத்தில் விழு வேண்டியது தான்

நிலச்சரிவு அது மாதிரி காட்டுப் பாதையில் போகயில நிலச்சரிவு இந்தக் காட்டு விலங்கு துரத்துறது அந்த மாதிரி நேரத்தில் பைக்கை போட்டு ட்ரைவ் பண்ணுறது ஹாரன் அடிக்கிறது இந்த மாதிரியான எந்த ஒரு எந்த ஒரு தப்புமே செய்யக்கூடாது அதை அந்த மாதிரி விலங்குகளோ இல்லை ஏதோ ஒரு உங்களை அட்டாக் பண்ண வந்துச்சுனால் நார்மலாக வந்து பைக்கு ட்ரைவ் பண்ணாமல் டீசண்ட்டாக த் நம்ம போகிற வழிலேருந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம போயிட வேண்டிய தான் அது வந்து பெரிய ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும்